நான் மொதல் முதல்ல நீச்சல் கற்றுக்கிட்டது பத்து வயசில் நீச்சல் கற்றுக்கிட்டது எனக்கு வந்து முதல்ல வந்து எங்கள் அண்ணா அக்கா இவங்கெல்லாம் வந்து கிணத்தில் இறங்கி நீச்சல் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்களை வந்து பார்க்க பார்க்க நாமளும் ஆசையாக நீச்சல் அடிக்க கற்றுக்களான்னு ரொம்ப ஆசை பட்டு நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து நீச்சல் தண்ணீரை பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் பயமாகதான் இருந்தது ஆனால் அண்ணா அண்ணா அக்காயெலாம் அப்பா எல்லாேருமே நீச்சல் அடிக்கும்போது எனக்கும் ஆசை வந்ததுனால் பயமெலாம் அப்போ இல்லை இறங்கி நீச்சல் கற்றுக்கிட்டேன் பயப்படலாம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு கற்று கொடுத்தது என் பெரியப்பா எங்கள் அண்ணன் எல்லாேருமே சேர்ந்து எனக்கு கற்று கொடுத்தாங்க அதனாலதான் எனக்கு வந்து நீச்சல் வந்து அவ்வளோ பயமெலாம் இல்லை நல்ல தெளிவாக ஒரே ஒரு ரெண்டு ஒரு மூணு நாளிலே வந்து சிறப்பாக நான் நீச்சலை கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீச்சல் வந்து அவங்க எங்கள் கூட இருந்தவர்களா நீச்சல் அடிக்கிறதை கற்று பார்த்து எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்ததுதான் கற்றுக்கிட்டேன்